இப்போது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க பிடிக்காதவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்மள வெல் நம்மளுக்கும் எல்லாத்தையும் பிடிச்சிறாது எல்லோருக்கும் நம்மளையும் பிடிச்சிறாது இப்போ சப்போஸ் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி டீல் பண்ணுறது இப்போ நம்ம தான் விட்டு கொடுத்துப் போகணும் அது ஒரு சிக்கலான சூழ்நிலையாகவே ஆகிடுச்சி அப்படி இருக்கும்போது இப்போது இந்த இல்லை இதில் வந்துட்டும் மேனேஜர் ஒருத்தங்க இருக்காங்க ஒரு லேபர் ஒருத்தங்க இருக்காங்க அந்த லேபர் வந்துட்டு பிரிண்ட் அடிக்கிறவங்க அப்படி இருக்கும்போது அந்த மேனேஜரும் வாங்கிறவரு இப்போ பிரிண்ட் அடிக்கிறவங்க வந்துட்டு தப்பாக அடிச்சிடுறாங்க அடித்தா அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க பிரிண்ட் அடிக்கிறவ ஆனால் அந்த மேனேஜர் தான் செக் பண்ணணும் செக் பண்ணும்போதாச்சும் சொல்லியிருக்கலாம் இருக்கிறதே தானே பிரிண்ட் அடிக்கிறவங்க பிரிண்ட் அடிப்பாங்க அப்படி இருக்கும் மேபி இதில் வந்துட்டு எதுவும் சொல்லும்போது டைப்லிஸ்ட் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது டைப்பிஸ்ட்டும் மேனேஜருக்கும் சண்டை வந்துருச்சு அது சிக்கல் ஒரு சிக்கலான சூழ்நிலை ஆன பிறகு டைப்லிஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும் சாரி சார் அப்படி அவங்க பரவாயில்ல விடுமா அப்படி சொல்லியிருக்கணும் ஆனால் ரெண்டு பேருமே தேவை இல்லாமல் பேசி இது ஒரு பிரச்சனை அப்றம் லாஸ்டில் இவங்களும் சாரி சொல்லிவிட்டாங்க அவங்களும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி தான்